எனக்கு சமையல் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை பொறுமையா சமைச்சி நமக்கு பிடிச்சவங்களுக்குலாம் பரிமாறும்போது அவங்க அது நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல்ல வந்து நல்லா சமைக்கிறவங்களுக்கு மொதல் நல்லா சாப்பிட தெரியும் அதனால் தான் அந்த டேஸ்ட்டை வந்து ருசி பார்த்து அவங்க கண்டு அது எப்படி சமைக்கலாம் வித்தியாச வித்தியாசியாசமா சமைக்கலாம் பெரியவர்களுக்கு எப்படி சமைக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்படி சமைக்கலாம் வயதானவங்களுக்கு எப்படி சமைக்கலாம்னு அதை பார்த்து பார்த்து இது பண்ணலாம் நம்ம வீட்டோட மொகத்தை வைச்சே நம்ம வந்து எப்படி சமைக்கிறோம் பேச்சை வைச்சே எப்படி சமைக்கிறோம்ன்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் தான் அதுதான் நம்ம மாற்றிக்கிட்டா எல்லாமே நம்ம வந்து சூப்பராக பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா தோசை தோசை ஃபஸ்ட்டு வார்த்தம்போது எண்ணெய கொஞ்சோன்னு ஒரு ட்ராப்ஸ் விட்டு வெங்காயத்தையோ இல்லை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தையோ நல்லா ஃபுல்லாக ஸ்பிரெட் பண்ணிக்கிட்டிங்கனால் நமக்கு வந்து மாவு வந்து தோசை கல்லை ஒட்டாமல் இருக்கும் நல்லா முறுகலாக வரும் அதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து பொறுமையா பிசையணும் போட்டு அழுத்தி பிசையாமல் அதில் கொஞ்சம் பால் வாழைப்பழம் எண்ணெலாம் போட்டு இது பண்ணிணா சப்பாத்தி ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் பிளஃப்ஃபியாகவும் இருக்கும் நம்ம வந்து காலையில் வெண்பொங்கல் பண்ணுறோல்ல அந்த வெண்பொங்கலுக்கு இப்போ அரிசி பச்சப்பயிறு இதெல்லாமே நம்ம போடுகிறோல்ல அதுக்கூட கொஞ்சம் பால் போட்டு வேக வெச்சுங்கனு வையுங்களேன் கோவில் வெண்பொங்கல் மாதிரி வரும் அதே மாதிரி நம்ம அல்வா ஏதோ பண்ணுறோனு வெச்சுக்கோங்களேன் கேரட் அல்வா உதாரணத்துக்கு லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கனால் ஸ்வீட் ரொம்ப தூக்கலாக இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இதே நம்ம வந்து காரசாரமாக கிரேவி பண்ணுறோம்ன் வெச்சுக்கோங்களேன் அந்த கிரேவியில் லைட்டாக கொஞ்சம் சர்க்கரையப் போட்டு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கும் காரத்தையும் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் கீரை நம்ம சமைக்கிறோமில்ல அந்த கீரை சமைக்கிறதில் நம்ம கலர் மாறாமல் இருக்கிறோனா கொஞ்சோண்டு சர்க்கரையப் போட்டு நம்ம பண்ணிங்கனால் அந்த கீரை கலர் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதெல்லாம் போட்டு ஊற வைக்கும்போது அதில் கொஞ்சோண்டு கான் ஃப்ளார் போட்டுப் பண்ணீங்கனால் முறுமுறுகளும் இருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணி நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து வீட்டுத் தயிரை பயன்படுத்தணும் அதுக்கூட வந்து லாஸ்டாக பிரியாணியில் நம்ம கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டிங்கன்னு வையுங்களேன் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து இன்னும் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு கறி வறுக்கிறீங்களோ இல்லை பிரான் வறுக்கிறீங்களோ அதில் லாஸ்டாக நம்ம மிளகு தூவுவோம் அந்த மிளகு போட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்போதான் வந்து மிளகு வந்து கசக்கிற தன்மை இருக்கும் ரொம்ப வதக்கிக்கிட்டே இருந்தீங்கனால் நம்ம டக்குனு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது தான் இது தான் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோவ் பண்ணிக்கிட்டால் நம்ம சமையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்